ஆன்லைன் கேமிங்க்கில் நான் பங்கேற்றிருக்கேன் அதில் சொல்லப் போனால் இந்த கேரம் அப்பறம் கேரம் போர்ட் அப்பறம் எயிட் பால் போல் அதெலலாம் நான் நிறைய கலந்திருக்கேன் அது எப்படி இருக்குதுணுன்னா ஒரு நல்ல தெரியாதவங்க கூட நம்ம கேமை விளையாடுற மாதிரி இருக்கும் கேம் கேமுன்றது இப்போ நம்ம நம்ம இப்போ நம்ம ஃபோனு வெச்சுருக்கோம் நம்ம பக்கத்தில் யாருமே இல்லைன்றப்ப நம்ம தனியாக தான் விளையாடி ஆகணும் அப்படின்றப்ப அதை இ ன்னொருத்தவங்க கூட விளையாடுறது ஒரு ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு அனுபவம் நல்லாருந்துச்சு ஏன்னா தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கேம் இப்போ நான் இந்த பக்கம் இருக்கேன் அவர் அந்த பக்கம் இருப்பார் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியும் அவர் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியும் அந்த கேமில் இப்போ கேரம் போர்ட் விளையாடுறோனா அவர் என்ன விளையாடுவார் நான் என்ன விளையாடுவேன் அந்த கேரமில் அது கேரமில் ஜெயிச்சதுக்கப்புறோம் அதில் ஒரு சில காயின்ஸ்லாம் கொடுத்தாங்க அதெலாம் நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அது ஒரு நல்ல அனுபவமாக தான் இருந்தது அது மாரி கேரமில் விளாடிருக்கேன் அதுக்கப்பறம் வந்து இந்த எயிட் பால் போல் அப்படின்னு ஒன்று விளையாடிருக்கேன் அதுவும் நல்லாயிருக்கும் அந்த பால்ஸு வெச்சுட்டு அந்த பாலால் அந்த பால் நம்ம ஸ்டிக்கை வச்சி ஸ்டிக் அடிக்கிற மாதிரி அதுமாரிலாம் விளையாடிருக்கேன் அதுவுல்லாமல் அது இப்போ அதுவுல்லாமல் அதெலலாம் நாலு பேர் விளையாட முடியும் அப்பறம் ரம்மி விளாடிருக்கேன் ரம்மிலாம் வந்து ஒரு நாலஞ்சி பேர் சேர்ந்து விளாடுற மாதிரி விளையாடிருக்கோம் இப்போ நம்ம கேமுன்றது ஏன் விளையாட்றோன்னா நமக்கு பொழுது போக்குக்காக விளையாடுறோம் இப்போ வீட்டில் எல்லோரும் இருந்தால் தான் விளையாட முடியும் இப்போ அப்படி இல்லைனா நம்ம மட்டும் ஃபோனில் இருக்கிறப்ப நம்ம ஃபோனில் வேறு யாருக்கூடையாவது விளையாடுறது அவங்க யாரு யாருன்னு நமக்கு தெரியணும் அவசியம் இல்லை நம்ம விளையாடுறோம் அவங்களும் விளையாடணுன்றது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு அவங்க நமக்கு நல்லா அவங்களும் நல்லா விளாடுவாங்க நம்மளும் நல்லா விளாடுவோம் அவங்கக்கிட்டேருந்து அதை எப்படி விளாடுறாங்க எங்கெங்கலாம் அடிக்கிறாங்க அப்படின்றதுலாம் நம்மளும் நல்லா பார்த்துக்க முடிஞ்சுது பப்ஜியும் விளாடிருக்கேன் இதே மாதிரி பப்ஜியில் நிறைய பேருக்கூட பேசலாம் நல்லா இன்ட்ராக்ட் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்திருக்கு நிறைய பேருக்கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கேன் அதில் பேசும் போது அவங்க நல்லா பேசுப்பாங்க அவங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி விளாடுறதுலாம் நான் அதில் பார்த்துருக்கேன்